எங்கள் ஊரிலேயே கால்நடை மருத்துவர் இருக்காங்க பக்கத்திலே ஆஸ்பத்திரி இருக்குது ஆடு மாடு கோழிக்கலாம் முடியலனா உடனே கொண்டு காமிப்போம் அவங்க சொல்லுவாங்க இது இது கொடுக்கணும் இது இது கொடுக்கக்கூடாதுனு அதனால நாங்கள் அது கீழே கிடக்குற புல்லு எல்லாம் கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க அது சரின்னு நாங்களும் வைக்கோலு புல்லு எல்லாம் அறுத்துக் கொடுப்போம் இப்போகூட கேம்பில் கோ போயிடனு சொல்லியிருந்தாங்க போனோம் ஆட்டுக்கு ஊசியெலாம் போட்டாங்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க அதெலாம் கொடுத்துட்டுதான் வரோம் இப்போ தேவைலாம் மாடு ஏ எவ்வளோ செலவாகுனால் ரெண்டாயிரம் ஆகும் மாட்டுக்காக மாடு ஆடு கோழிக்கெல்லாம் செலவு பண்ணுறது